ஆபத்தான இடத்தில் செல்ஃபி எடுக்கிறத பற்றி கேட்டிருக்குங்க நான் என்னோடய கருத்தை கேட்டிருக்காங்க ஆபத்தான இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறதுல நமக்கு என்ன நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் அதில் போய் நம்ம ஆபத்தான இடத்துல செல்ஃபி எடுத்து அதை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறத்துக்காக போய் ஆ ஆபத்தான இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறாங்க எங்கெங்கேயோ போகிறாங்க போகும்மோது மேலே நின்று உச்சி மலையில் நின்று எடுக்கிறாங்க ஒரு நம்மளோடய அந்த ஒரு செல்ஃபியில் நம்ம ஒரு வாழ்க்கையில் டக்குனு நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு எவ்ளவு ஆசை கனவு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ஒரு இந்த ஒரு செல்ஃபியினால ஒரு எதட்டுல போய்ரும் நான் நிறையா நியூஸில் பார்த்துருக்கேன் இது மாதிரி ஒரு டைம் கொள்ளிடம் ஆற்றில்லலாம் வந்து ஏதோ ஆற்றுல வந்து தண்ணி போய்க்கிட்ருக்கும்மோது அங்கே போய் ரீல்ஸ் பண்ண போய்லாம் இறந்துப் போய்ருக்காங்க ஒரு யங்கான ஒரு பையன் தான் படித்துக்கிட்ருக்க பையன் அந்த பையனுக்கு ஒரு லைஃப்பே போய்ருச்சி அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த ஒரே பையன் தான் சொல்லி ஒரு நியூஸ்லாம் எனக்கு வந்திருக்கு நான் கேள்விபட்டிருக்கேன் எப்போயோ அந்த மாதிரி நியூஸ்லாம் கேக்கும்மோது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஆபத்தான இடத்துல போய் செல்ஃபி ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கவே கூடாது ஆபத்தான இடத்துக்கு நம்ம போகவே கூடாது நம்ம எல்லாத்தையுமே தூரம் நின்று இப்போது ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வந்துடணும் ஒரு ஆபத்தான இடத்துல போய் அங்கே நின்று நம்ம குட் தண்ணி வர இடத்துலலாம் ரீல்ஸ் பண்ணுறது உச்சி மலையில் போய் நின்று செல்ஃபி எடுத்து அதை ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டால் நமக்கு கெத்து அப்படின்னு நெனைச்சி இது இப்போ பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு இது அதுக்கப்புறமா வந்து நான் இதில் வந்து நான் என்ட்ட வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க உதவி செய்யாமல் ஆபத்தான இடத்துல வந்து உதவி செய்யாமல் ஃபோட்டோ வீடியோ எடுத்து இருக்கவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு ஒரு டைம் எனக்கு இந்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு அது எப்போனா ஒரு டைமு நாங்கள் எங்கேயோ வெளில போய்க்கிட்ருக்கும்மோது ஒ வேறு ஒருத்தங்களுக்கு எப்போயோ ஒருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவங்க அவங்க வந்து பாவம் ஆக்சிடெண்ட்டாகி அவங்க எல்லாம் வந்து சுற்றி சுற்றி நின்று வீடியோ ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்கள வந்து அவங்க ஹெல்ப் பண்ண மாட்றாங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வீடியோ ஃபோட்டோவா தேவை அந்த அந்த ஒரு ஹியூமன் பீயிங்குக்கு அவங்க வந்து ய ஆக்சிடெண்ட்டாகியும் ரத்தம் இதெல்லாம் வருது அவங்க ஹெல்ப் பண்ணாமல் ஒரே ஒரு ரெண்டு மூணு நல்ல மனிதர்கள் தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு அங்கயே திட்டிவிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலேனாலும் பரவாயில்ல ஃபோட்டோ வீடியோ எடுக்காதிங்கன்னு சொல்லி திட்டிவிட்டு போனாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் இருக்கும்மோது நமக்கு அது ரொம்ப நல்லது ஃபோட்டோ வீடியோ ஆபத்தான உதவி ஆபத்தான இடத்தில் இருக்கும்மோது அவங்க ஹெல்ப் பண்ணணுமே தவிர ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அது மாதிரி ஆபத்தான இடத்துங்களுக்கு போய் செல்ஃபியும் எடுக்க கூடாது அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்ஜரான ஒரு விஷியம்